ஹலோ அதாவது இப்போ வந்து மிசின் வேலைக்கு காலைலக்கு ஒம்பது மணிக்கெல்லாம் வந்துடுவோங்க ஆ காலையில ஆ காலையில ஒம்பது மணிக்கெல்லாம் வந்துடுவோம் கரெக்டாக வேலை பார்ப்போம் மதியம் ஒரு மணி போல் லஞ்ச்சுக்கு போயிடுவோம் திரும்பி சாய்ந்தரம் வந்து சாய்ந்தரம் வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்ருப்போம் மிசின்ல வந்து ஒரு சில நேரத்தில் சரியாக இது ரன் ஆக மாட்டேங்குதே ஆ அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரத்தில் வந்து சவுண்டு கீச் கீச் கீச்சுன்னு சவுண்டு வருதுங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா கொஞ்சம் ஆஃப் பண்ணி ஒரு பத்து நிமிடம் கழிச்சு போட்டோம்னால் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா ஓடுது நூல் எல்லாம் எடுத்து விட்டுட்ங்க இருந்த நூலெல்லாம் ஒரு கண்டு சிக்கி இருந்துச்சு அந்த நூல் கண்டுலாம் எடுத்துவிட்டுட்டோம் எடுத்துவிட்டு போட்டாலும் திரும்பியும் கொஞ்சம் நேரம் நல்லா வேலை செய்து அப்புறம் கொஞ்ச நேரம் ஆனாலும் அந்த மாதிரி சவுண்ட் வருது அதை அந்த சவுண்டு வரும் போது நம்ம கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் கழிச்சு அதை திரும்ப போட்டோம்னாக்கா திருப்பி ஓரளவுக்கு நல்லா ஓடுதே ஆ ஆ ஆ

ஆ சரி நாங்களும் ஆயிலு அது இதுன்னு போட்டு தாங்க ஓட்டுறது ஆ ஆ ஆ ஓடுதுங்க அப்புறம் அந்தத் தறியெல்லாம் நல்லா கரெக்டாக ஓடுது ம் ஆ வே வேலை நல்லா தாங்க இருக்குது நல்லா போயிட்ருக்குது அப்புறம் அது

ஆ ஆ ஆ ஆ சம்பளம் இப்போதைக்கி எவ்வளோனு சொல்லலிங்க ஒன்னும் தெரியல என்னன்னு அதை கொஞ்சம் விவரம் சொன்னீங்கின்னால் பரவாயில்ல

ம் ம் சரிங்க